இந்தியாவில் மக்கள் அதிகமாக சென்று முக்கியமான மத தலங்கள்னால் இங் வேளாங்கண்ணி மாதா கோயில் அங்கே வந்து எல்லா மதத்தோட மக்களும் வந்து பார்ப்பாங்க ஏன்னால் அந்த மாதா கோயில் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அதுக்குள்ளே சுற்றி இருக்கிற இடம்லாம் நல்லாயிருக்கும் அந்த மாதா மேலே அதிகமான நம் நம்பிக்கை இருக்கிறனால நடந்து வருவாங்க நடந்து வந்து அவங்களோட விண்ணப்பத்தெலாம் வைச்சு அதுக்காக வேண்டிப்பாங்க இங்கே வந்து எல்லா மதத்தோட மக்களும் வந்து வேண்டிப்பாங்க நம்ம போய் கோயிலில் பார்த்தோமாலே இப்போது தெரியும் அந்த மதத்தத சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் இந்து மதமும் இருப்பாங்க முஸ்லீம் மதம் வந்து இருப்பாங்க அது தொட்டில் கட்டுவாங்க அந்த மாரி நிறைய விஷயங்களெலாம் இங்கே நடக்கும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டோன்னா திருப்பதி கோயிலை எடுத்துக்கிறாங்க அங்கே வந்து அதிகமாக மக்கள் வந்து அதிகமாக போவாங்க அந்த இதில் சீசனில் போய் திருப்பதியில் போய் பிள்ளையாரை பார்த்துட்டுதான் வருவாங்க அப்புறம் வந்து கும்பகோணம் கும்பகோணம் வந்து நிறையா கோயில் இருக்கிற இடன்னும் பேர் வாங்கினதே இந்த கும்பகோணம்தான் அந்த கும்ப கும்பகோணத்தில் வந்து நிறையா மத சார்பாகவும் சரி நிறையா மதத்தைவிட கோயில்கள் இருக்குது அதனால அங்கே அதிகமாக மக்கள் சென்று பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே மதுரை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் மல்லிகைப்பூக்கு ச பேர் போன்றது அதனால அதுக்கு போய் பார்ப்பாங்க